நாங்கள் வந்து பயணம் பண்ணுறதுக்காக காசு என்ட்ட வந்து ஐநூறுபாவாக தான் இருக்குது என்ட்ட ஜிபே இல்லை கூகுள் பே இல்லை எதுவும் இல்லை என்ட்ட காசு மட்டுந்தான் இருக்குது கையில் முந்நூறுபா நான் முந்நூற்றி இருபத்தி அஞ்சுரூபா தரணும் ஆனால் என்ட்ட ஐநூறுபாவாக இருக்குது சில்லற என்ட்ட இல்லை ஐநூறுபாவாக தான் இருக்குது நீங்கள் கரெக்டாக என்ட்ட சில்லற கொடுப்பீங்களா ஆனால் என்ட்ட கூகுள் பே ஜிபே ஃபோன் பே எதுவும் இல்லை நான் கொடுக்குற காசுக்கு நீங்கள் கரெக்டாக எனக்கு சில்லற கொடுப்பீங்களா எனக்கு சில்லற தான் ரொம்ப முக்கியம் என்ட்ட ஐநூறுபா மட்டுந்தான் இருக்குது நான் அது உங்கக்கிட்டே கொடுத்தா நீங்கள் எனக்கு சில்லற கொடுக்கணும் அதை தாண்டி நீங்கள் சில்லற இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா என்ட்ட எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஐநூறுபா மட்டுந்தான் இருக்குது அதை வாங்கிட்டு நீங்கள் கரெக்டாக எனக்கு சில்லறைய கொடுத்துருங்க